இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வறட்சியெல்லாம் வந்தது கிடையாது ஆனால் இந்த வெள்ளம் தான் வந்திருக்கு வெள்ளம் வந்து நாங்கள் இந்த சாப்பிட கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி வீடு சுற்றி தண்ணி ரொம்ப கிடந்துச்சு வெளியே வீட்டை விட்டு வெளியேக்கூட போக முடியலை வீட்டுக்குள்ளேயேதான் இருந்தோம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப தண்ணி வீடை சுற்றி தண்ணி என்ன பண்ணிணேனு கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட இங்கே யாரும் கொடுக்க வரல வெளியே வந்தாலும் வெளியே தண்ணி ரொம்ப கிடக்குன் சொல்லிட்டு யாரும் வரல ஹாஸ்பிட்டல் போக கஷ்டப்பட்டோம் அடுத்து ஆடு மாடு எல்லாம் தண்ணிக்குள்ளே நனஞ்சு தண்ணிக்குள்ளே போய்விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு ஆறு நாள் எப்படியும் ஒரு ஆறு நாள் கரண்டு இல்லாமல் கஷ்டப்பட்டோம் சாப்பிட கூட யாரும் சாப்பாடு கொடுக்காம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை வச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆறு நாள் கரண்டு வேறு இல்லை குடிக்க தண்ணி இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கன்னாக்கூட பாக்கெட் பால் வாங்கிறதுக்குக்கூட கடை இல்லை கடையில் பால் தரமாட்டாங்க கேட்டால் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் தான் இப்படி ஒரு வெள்ளம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி ஒரு வெள்ளம் வந்தது கிடையாது எனக்கு இருபத்தோரு வயதாயிட்டு இருபத்தோரு வயசில் இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இப்படி ஒரு வெள்ளம் வந்தது கிடையாது இப்போ தான் இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தாங்க என்ன பண்ணிணேன் தெரியாமல் யாருக்காவது ஃபோன் பண்ணால்க்கூட ஃபோன் ரீச் ஆக மாட்டிக்கு அவங்க ஃபோன் பண்ணிணாலும் ஃபோன் போக மாட்டிக்கு டவர் கிடைக்க மாட்டிக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டிக்குனு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் இந்த ஏரோஃப்ளேன்லெல்லாம் வந்தாங்க வந்து இந்த வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுக்கல ஆனால் எங்களுக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு மூணு நாள் கஷ்டப்பட்டோம் அதுக்கு அப்புறம் கரண்டு மெயினெல்லாம் அறுந்து ரோட்டில் கிடந்துச்சி அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சி தண்ணி வந்துச்சு